வணக்கம் சார் எங்கே வாரீங்க சார்

இ இருபது பேருன்ன சொல்லிட்டு அப்புறம் செகண்டு பத்து பேருன்றிங்க கிலோமீட்டருக்கு வந்து பத்துரூபா பண்ணுறது தான் ஆ நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் ஆ இருபது பேர் இல்லைங்களா எத்தனை நாளைக்கு ஆ அஞ்சு நாளைக்கு ஆ ஆ என்ன வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ஆமாம் ஆ ஆ

எத்தனை லேடிஸ் வராங்க எத்தனை ஜென்ஸ் வராங்க சார் அப்போ மாங்கலன்ட்டு அப்புறம் நீங்களே சொல்கிறீங்க பத்து பேர் லேடிஸ் அஞ்சு ஜென்ஸன்ட்டு அது கரெக்டாக கேட்டு கரெக்டாக சொல்லுங்கள் சார் நீங்கள் சும்மா சொல்லிட்டு அப்புறம் வந்து பின்னால் பிரச்சினை வர கூடாது

ஆமாம் இப்போ நீ சொல்லிடீங்கன்ன அடுத்தது கேன்சலாம் பண்ணிட்டுருக்க முடியாது சார் சொன்னிங்கன்னாக்கா நாங்கள் இப்போ ஆ சரி சரி சரி ஆ சரி வணக்கம் அப்புறம் பேசுறன்